ஒம்பது பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு இருபத்ரெண்டு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு இருபது ஒம்பது ரெண்டாயிரத்தி பதினேழு நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி பதினேழு இருவத்திநாலு ஜீரோ ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று